நான் செஞ்ச ஃபுட் மற்றவுங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ரீசன் வந்துட்டு எங்கள் அம்மா தான் ஸோ அந்த அந்த ஃபுட்டுக்கான மெனுவை வந்துட்டு எப்படி செய்யணூன்னு எங்கள் அம்மாகிட்ட கேட்டுக்கோங்க அப்படீன்னு அவங்ககிட்ட கால் பண்ணி காலை கொடுத்துருவேன்